நான் வந்து பிகாம் சிஏ படித்தேன் அது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன் அது வந்து ஒற்றைக்குதிரை கிட்ட இருக்குது அந்த காலேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த காலேஜில் சேரும் போது தான் எனக்கு அந்த காலேஜ் இருக்கிறதுன்னே தெரிஞ்சிச்சு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸெலாம் நிறைய பேர் இருந்தாங்க பட் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் பேசவே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பேசினேன் நான் போய் சேர்ந்திருந்தேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் இ ஒன் இயர்லையே லாக்டவுன் போட்டுவிட்டாங்க லாக்டவுன்லையே காலேஜெலாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கடைசி ஒரு கடைசி செமஸ்டர் மட்டும் காலேஜ் போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போல்லாம் ஸ்டாஃப்ஸெல்லாம் கொஞ்சம் அருமையான ஸ்டாஃப்ஸ் கிடைச்சாங்க